எனக்கு வந்து பிடிச்ச புக் என்ன அப்படின்னா பொன்னியின் செல்வன் அதை வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி தான் எழுதிருப்பார் இது வந்து எத்தனைன்னா ஐந்து பாகங்கள் ஃபைவ் வால்யூம்ஸ் இருக்கும் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் வரலாற்று நூல் இதில் வந்து பொன்னியின் செல்வன் அப்படின்றது யார் அப்படின்னா அருண் அருள்மொழிவர்மன் அவரோட வாழ்க்கை வரலாறை வந்து அப்படியே சொல்கிற மாதிரி இருக்கும் அது வந்து யாரோட நாவல் அப்படின்னா சோழர்கள் சோழர்கங்களோட வரலாறை கூறுகிற மாதிரி ஒரு நாவல் இதில் வந்து ஐந்து பாகங்கள் இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து ராஜராஜ சோழனோட ஸ்டோரியை வந்து சொல்கிற மாதிரி அமையும்